விவசாயத்திற்காக அரசிடம் எதிர்பார்க்க கூடிய பலன்கள் கண்டிப்பாக உரம் நமக்கு தேவையான நேரத்தில் கொடுக்கிறார்கள் அனைத்திற்கும் விவசாயத்திற்கு அனைத்திற்கும் கண்டிப்பாக அரசு இலவசமான வகையில் கொடுக்கப்பட வேண்டும்